வணக்கம் இப்போ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு சூடாக ஒரு டீ மட்டும் அனுப்புகிறீங்களா என் பேர் வந்துட்டு குமார் நான் வந்து சேலத்திலருந்து கால் பண்ணுறேன் எனக்கு இந்த அட்ரஸ்சில் வந்து அனுப்பிடுங்க ம் இல்லை இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப நேரம் வந்துட்டு அந்த டீ வந்து சூடாக இருக்கணும் ஏன்னால் நான் வேலை செய்கிற சூழ்நிலை அப்படி ரொம்ப நேரம் சூடாக இருந்தாலும் நான் அப்போ அப்போ எடுத்து குடிக்கிறதுக்கு இல்லை நீங்கள் எந்த மாதிரி இதில் வந்து அது வந்து வெச்சு அனுப்புவீங்க இல்லை எந்த மாதிரியான பேக்கிங் வந்துட்டு பயன்படுத்துவீங்க ஆனால் அந்த மாதிரிலாம் பயன்படுத்துவீங்க அப்படின்னா நோய்கள் வரும் இல்லையா அப்படி நீங்கள் அப்படி பண்ணாமல் விட்டுவிட்டீங்க அப்படின்னா அது வர வழியிலையே ஏதாவது ரொம்ப நேரம் வெச்சுருக்க முடியாதே நீங்கள் காகிதத்துலேயோ இல்லை வந்துட்டு வேறு ஏதாவதோ காகிதம்த்தில் தயாரிக்கப்பட்ட ஒரு இதுலேயோ இது பண்ணீங்க அப்படின்னா அது அந்த அளவுக்கு சு வெச்சுருக்க முடியாது இல்லைங்களா ஆ நீங்கள் அப்படி வைக்காம நீங்கள் அப்படி அப்படி யூஸ் பண்ணாதீங்க அதில் அப்படி பண்ணீங்க அப்படின்னா என்னால் ரொம்ப நேரம் வெச்சுருக்க முடியாது எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் வந்து சூடாக ஒரு வந்துட்டு ஒரு ஒரு பானம் வேணும் அது வந்துட்டு ஏன்னெனா ரொம்ப நேரம் நான் வெச்சுருக்கணும் ம் ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு அலுமினியம் கவர் எடுத்துக்கோங்க அலுமினியம் காகிதம் எடுத்துக்கோங்க அந்த காயத்தில் வந்துட்டு டீயை வந்துட்டு எப்பயும் போல் நீங்கள் ஒரு கப்பில் கொடுப்பீங்கள்ல அந்த கப்புலேயே ஊற்றிடுங்க ஊற்றிட்டு அந்த அலுமினியம் காயத்தில் ஃபுல்லாக வந்துட்டு சுற்றி வந்துட்டு மூடிடுங்க மூடி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்துட்டு ஒரு தரமான ஒரு டப்பாவிலோ இல்லை வந்து ஏதோ ஒரு தரமான சூடு வெளியே போகாத அளவுக்கு வெச்சு எனக்கு அனுப்புங்க ஏன்னால் அப்போதான் வந்துட்டு எங்களால் பயன்படுத்த முடியும் ரொம்ப நேரம் வெச்சுருக்கணும் இல்லையா அனுப்பிடுங்க எனக்கு வந்துட்டு இவ்வளோ நேரத்தில் எனக்கு அதுக்குள்ளே எனக்கு இங்கே வேணும் அனுப்பிவிட்டீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் உபயோகமாக இருக்கும் நாங்களும் ரொம்ப நேரம் வெச்சு அதை பயன்படுத்திப்போம் ம் நன்றி